ஆன்லைனில் போன தீபாவளிக்கு வந்துட்டு நான் ஒரு மொபைல் வாங்கி இருந்தேன் அதோடைய கெப்பாசிட்டிஸு கேமராஸ் இதெலாமே நல்லா இருந்தாலுமே ஸ்டோரேஜு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே அது வந்து ஹேங் ஆக ஆரமிச்சிடுச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டோரேஜ் எதுவும் ஃபில் ஆகல இருந்தாலுமே வந்துட்டு நம்ம எந்த ஆப்பு யூஸ் பண்ணாதளவுக்கு ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு கேம்ஸெலாம் எதுவும் பெருசாக விளையாட முடியல இப்போது நம்ம ஒரு ஆப் எதாவது நம்ம டௌன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஏன் அந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல நெட்ஒர்க்கிங் வந்துட்டு பெருசாக நல்லா கிடைக்கில ஹேங் ஆகிறதுனால கிடைக்கிலியா இல்லை என்னாங்கிறது தெரில அந்த ஒரு இது சின்ன விஷயம் வந்துட்டு எனக்கு பெருசாக பிடிக்கில பேட்ரி சேவிங் இருந்துச்சு ஆனால் நமக்கு எப்படினா அடிக்கடி நம்ம சார்ஜ் போடுகிற மாதிரி இருக்கும் சார்ஜ் போட்டால் ரொம்ப நேரம் ஏர்ற மாதிரி இருக்கும் அதே ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் எனக்கு அதில் பிடிக்கல